எங்கள் ஊர் எங்க ஊரில் வந்து சாமிலாம் கும்பிடுவாங்க அப்போல்லாம் வந்து கோவிலை கழுவி விட்டு சூடம் ஏற்றி விட்டு தேங்காய் உடச்சி வாழைப்பலோம் வெத்தலை பாக்கு இந்த மாதிரி பொருளை சாமிக்கெலாம் மாலை கட்டி சந்தனம் வெச்சு குங்குமம் வெச்சு சாமிக்கெலாம் அது மாதிரி செஞ்சு தேங்காய் உடச்சி சாமி கும்பிடுவோம் கா சமயம் மாலை வந்து போடுவோம் சாமிக்கு அந்த மாலை போடும்போது கையில் வந்து காப்பு கட்டுவாங்க மாலை அணிவாங்க அதுக்குச் சந்தன காப்பு வைப்போம் அப்றம் அன்னதானன்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்வோம் மாவு இடிப்போம் நீர் மோருன்னு சொல்லி அது ஒன்று கலந்து வைப்போம் மோர் தனியாக வைப்போம் பானகம் தனியாக வைப்போம் அப்பறம் சாமிக்கு வந்து கஞ்சி காத்தி கஞ்சி காய்ச்சி ஊற்றுவோம் மக்கள்லாம் வந்து எல்லோரும் வந்து குடித்துட்டு போவாங்க சாமிக்கு வந்து பட்டு துணி எல்லாம் அணிஞ்சு நகைலாம் போட்டு அலங்காரமாக இருக்கும் அதுமாதிரிலாம் செஞ்சு வெச்சுப்போம் கையில் காப்பு கட்டுவாங்க அதுமாதிரி தோ விசேஷம் வரும் கும்பாபிஷேகன்னு ஒன்று வைப்பாங்க ஒரு விசேஷம் வைப்பாங்க அந்த கும்பாபிஷேகம் விடம்போது ச தேர் திருவிழ கடைங்கெல்லாம் நிறையா வரும் சாமிக்கு ஜகஜோதியாக இருக்கும் எல்லாம் சாமி மேலே காசு குத்துவாங்க எல்லாமே செய்வாங்க அதுமாரி ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க அது மாதிரி சாமிக்கு வந்து கோவிலுக்கு போகக் கூடாதுங்கிறவங்க கோவில் ஊரை விட்டே தள்ளி போயிடுணும் தள்ளி போய் இருந்துக்க வேண்டிய தான் இந்த சாமிக்கு நிறையா செய்யணும் பழங்கள்லாம் வெச்சு சாமிக்கு முன்னாடி பூ வெச்சு வாழைப்பலோம் வெச்சு எல்லாமே செய்யணும் அது மாதிரி செய்வோம் நாங்கள் எல்லாம் ஏன்னா சாமிக்கு செய்கிறதுனா எங்கள் ஊரில் ரொம்ப பிள்ளைங்கள்லாம் சந்தன பொட்டு வெச்சு ச கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஜாலியாக விளையாடுவாங்க அந்த சாமிக்கும் மோளம் அடித்து தாம்பாளத்தில் துன்னூறு கொட்டி துன்னூறை வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு காட்டிக்கிட்டே போவாங்க அதை காட்டிகிட்டே போகும்போது எல்லோரும் தொட்டு கும்பிட்டு தட்டில் காசு போட்டு அது பூசாரி யாராக இருக்கறவங்களுக்கு காசு வெச்சுட்டு அதெல்லாம் செய்வோம்